வாசலில் மாட்டுச் சாணம் போடுறங்குறபோது பல நன்மைகள் அதனால் ஒரு கிருமிகள் இருமிகளெல்லாம் அதை அண்டறதில்லை அதனால் ஒரு அதாவது அப்போ ப பழங்கால இது இது என்னான்னால் வாசலில் சாணம் போட்டு கோலம் போட்டால் ஒரு தெய்வ கலாச்சாரமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தமாதிரி இந்த காலத்தில் வந்து சேருது எந்த வீட்டில் பார் காலையில் ஒரு சாணி அதாவது சாணத்தில் வச்சு புள்ளார் ஒரு விநாயகராட்டம் செஞ்சு வச்சு அதுக்கு ஒரு பூவை குத்தி கோலம் போட்டு நடுவில் வச்சு சுற்றில அதாவது சாணத்தை தெளித்து அஞ்சு மணிக்கு எழுந்துரிச்சிடுவாங்க பொம்பளைங்க எழுந்துரிச்சி எல்லாம் சுற்றிலும் உள்ள தண்ணி தெளித்துட்டு வச்சு அதுக்கு மேலேதான் வந்து வீட்டுல இருக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுவாங்க அதனால் அதனை அந்த சாணத்தில் வச்சு இல்லை நடு வீட்டில் வைக்கிறதே சாணத்தைதான் சாமி சாமியாக பிடிச்சி வைக்கிறாங்க அதனால் பலன் ஏகப்பட்ட பலன் உண்டு அதை எடுத்து அனாவசியமாக வெளியேயும் வீச மாட்டாங்க ரோடு அதை இங்கே வச்சு பாதுகாத்துட்டு வருவாங்க அதையும் அவ்வளோ தான்